ஹலோ மேடம் யாழினி புக் சாப்புங்களா உங்கள்கிட்ட எல்லா வகையான புக்கும் இருக்குதுங்களா ஆ சரிங்க குழந்தைகளுக்குதான் பஞ்ச தந்திர கதைகள் புக்குதான் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இல்லை எனக்கு தமிழே கொடுங்க அவங்க அதான் நல்லா படிப்பாங்க ரமணிச்சந்திரன் கதைகள் புக்கு கம்பராமாயணம் புக்கு எல்லாமே இருக்குங்களா

ஆ ஆ ஆ இல்லை குழந்தைங்களுக்குதான் மேக்சிமம் புக்கு வேணும் ம் ஆ சரிங்க சரி சரி எனக்கு பஞ்சதந்திர கதைகள் புக்கு ஒரு ரெண்டு கொடுங்க ஒன்று வாங்குனா ஒன்று ஃபிரீன்னு உங்கள் கடையில் சொன்னாங்க அப்படிங்களா சரி அப்போ பஞ்சதந்திர கதைகள் புக்கு கொடுத்துருங்க மிருகங்களாக இருக்குங்களே அந்த புக்கு குழந்தைகள் கதைகள் வேடன் கதைகள் புறா கதை சிங்கக் கதைகள் இதெல்லாம் இருக்குங்களே ஆ குழந்தைகளுக்கு நிறைய அறிவு அந்த அறிவாளி அந்த கதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆ அந்த புக்குதான் வேணும் ஆ கார்ட்டூன் புக்கு எவ்வளவு சொன்னிங்க

சரிங்க அப்போ அந்த புக்கே கொடுத்துருங்க ஆ பஞ்சதந்திர கதைகள் புக்கு ரெண்டு கொடுத்துருங்க ஆ ரமணிச்சந் அப்படிங்களா சரிங்க ஆ பரவால்லைங்களே அப்போ சரி எனக்கு ரெண்டு ரெண்டு எல்லாத்துலையுமே கொடுத்துருங்க சரிங்களா ஆ ஆமாம் எனக்கு ஆ அப்படிங்களா எனக்கு சரி ஜெயகாந்தன் புக்கு ஒன்று ரெண்டு கொடுங்க கதைகள்லாம் நல்லா இருக்குங்களா இன்ன வரைக்கும் நான் படிச்சதில்லை ஆ சரிங்க சரிங்க சரி எல்லா புக்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு கொடுத்துருங்க இப்போ பைசா இப்போயே பே பண்ணுங்களா இல்லை ஜிபே எதுவும் பண்ணி விடட்டுங்களா சரிங்க இப்போ எல்லாத்துலையும் கொடுத்துருங்க நான் ஜிபே பண்ணிவிட்டுறேன் ஓகேங்க நன்றி